நான் இப்போ அரிதாக போன இடம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போனேன் கொடைக்கானலில் வந்து இங்கே இந்த மலை ஏறுகிற அந்த தூரமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மண் நேரம் அஞ்சு மண் நேரம் ஆயிடும் நான் திருவண்ணாமலையில் இருந்து கொடைக்கானல் போகற தூரமே வந்து ஒரு நைட்டு ஆயிடுது ஸோ அந்த டயர்ட்ல போயிவிட்டு அங்கேயிருந்து மேலே போகறதுக்கு ஒரு ஆறு மண் நேரம் ஆயிடுது அது அதை விட எனக்கு வந்து ஆனாலும் கொடைக்கானல் மேலே போயிவிட்டோன்னே நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்த இடம் வந்து குணா குகை தான் வந்து அந்த படத்தில் வந்து கமல் வந்து கண்மணி அன்போடு காதலன் பாட்டுலாம் பாடி இருப்பார் அந்த குகையில் இருந்து ஸோ அந்த இடத்த பார்க்கும் போது எனக்கு அந்த ஃபீல் வந்துது அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட்டு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் பார்க்கும் போது சூசைட் பாயிண்ட்டு வந்து நல்லா பார்க்கும் போது நல்லா இருந்துது எத்தனை பேர் இங்கே இருந்து செத்து இருப்பாங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து அங்கே இருந்து ஃபீல் பண்ணமுடியிது என்னால் அப்புறோம் வந்து அங்கே வந்து சாக்லேட் வந்து நல்ல ஃபேமஸ்ஸாக இருக்கும் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை கூட நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே இருந்த நிறைய சாக்லேட் கூட நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த சாக்லேட்டில் வந்து கொஞ்சம் நம்ப ப மல் எங்கள் ஊரில் வந்து மல்லாட்டன்னு சொல்லுவாங்கள் நிலக்கடலைக்கு பேர் அந்த நிலக்கடை எல்லாம் வந்து அந்த சாக்லேட்டில் போட்டு அழகாக வந்து அதை செஞ்சுருப்பாங்க அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப வந்து சுவையாக இருக்கும்